இப்போல்லாம் வந்து குழந்தைங்க வந்து விளையாடுகிறதே கம்மியாகிடுச்சு செல்ஃபோனு டிவி இந்தமாதிரி தேவை இல்லாத விஷயங்கள் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதனால பார்த்திங்கனா செல்ஃபோன் அதிகம் பாக்குறதுனால கண் கெட்டு போயிடுது மூளையில் குறைபாடு வருது பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தைக்கு கூட போக முடியுறது இல்லை அப்றம் நிறைய உறவுகள்கிட்டே கூட ஆயா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கூட இல்லை அவங்களுக்கு அவங்க அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை செல்லு டிவி கேம் இந்தமாதிரியே போய்ட்டு இருக்காங்க அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து வெளியில் விளையாடவிட்ணும் நா வந்து இப்போ வந்து பிள்ளைங்கக்கிட்டே நம்ம பேரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்கள வந்து பேசணும் அவங்களுக்கு என்ன வேணும் என்னென்னு நம்ம கேட்கணும் அந்தமாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்ன விஷயங்கள் ஆசைப்பட்றாங்கன்னு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களை ஒரு நீச்சல் கற்றுக்க வைக்கலாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கலாம் அப்புறம் வந்து இன்னும் கூட வேறு என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அந்தமாதிரி விளையாட்டு போட்டியில் எல்லாம் சேத்துவிட்லாம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூடலாம் விளையாட அனுக்கலாம் அனுப்பலாம் அந்தமாதிரி பண்றதுனால அவங்களுக்கு வந்து மூளை ஆக்டிவ்வாக இருக்கும் சொந்த பந்தத்தை அனுசரித்து போய் பழகுவாங்க நட்பு வட்டாரங்கள் அதிகமாக கெடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க